ஹலோ சார் டெலிவரி ஆஃபீஸ்சுங்களா ஆக்சுவலி நான் ஒரு ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எதேர்ச்சியா ஆட்ரு பண்ணி கொடுங்கன்ட்டு நான் என்னுடைய அட்ரஸை போட்டுருந்தேன் ஸோ நான் சீனிவாச காலனி கிருஷ்ணகிரின்னு போட்டுருந்தேன் ஆக்சுவலி ஃபுட் அவங்களுக்கு ஒரு பங்சனுக்காக இம்மிடிட்யேட்டாக என்னை புக் பண்ண சொன்னதினால என்னுடைய அட்ரஸை போட்டேன் ஸோ அவங்களுக்குதான் இந்த அட்ரஸ் தேவைப்படுது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இப்போது அவங்க வந்துவிட்டு வெங்கடேஸ்வரா காலனி நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு சாய் பாபா ஸ்ட்ரீட் கிருஷ்ணகிரி இதை நோட் பண்ணிக்கோங்க அங்கே டெலிவரி கொடுத்துருங்க சார் ஸோ இதான் அட்ரஸு தப்பாக எடுத்துக்காதீங்க